பாத்திரங்களை வந்து நான் வந்துட்டு கடையில் விற்கக்கூடிய அந்த ஒரு திரவம் இருக்கும் அந்த திரவத்த வாங்கி விம்மு இல்லை எதாவது வந்து அதுக்குன்னு இருக்க கம்பெனிக்கு கம்பெனியில் இருக்கற அந்த அந்த திரவத்த வச்சி நான் வந்து கழுவுவேன் அதுக்கு மீறி வந்து அந்த கறையெல்லாம் போகல அப்படின்னா எலுமிச்சைம் பழம் அது இல்லைன்னா சீயக்காய் தூள் இந்த மாதிரி இருந்துச்சின்னா விடாப்பிடியான எண்ணெய் பிசிக்குகளெல்லாம் போயிடும்